சொல்லும்மா வாம்மா உள்ளே புக்கா என்ன புக்கும்மா வேணும் எந்தமாதிரி புக்குன்னா இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வந்து படம் ரிலிஸ் ஆகியிருக்குல்ல அதனால் வரலாற்று நாவல் தான் ரொம்பவே ஃபேமஸாக போய்ட்டு இருக்குது ஆ வரலாற்று நாவலில் கல்கி எழுதியிருக்காருல கல்கி வந்து நிறைய வரலாற்று நாவல் எழுதியிருக்காரு அதில் வந்து மூணு புக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸு என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் நிறைய நிறைய புக்கு ஃபேமஸாக போய்ட்டு இருக்குது உனக்கு என்ன புக்கு ப எல்லா புக்குமே எங்கிட்ட இருக்குது என்ன வேணும் உனக்கு பொன்னியின் செல்வன் புக்கு ஓகே பொன்னியின் செல்வன் புக்கு வந்து அஞ்சு பாகமாக இருக்குது உனக்கு அஞ்சு பாகமும் சேர்த்து வெச்சி ஒரு மெட்டீரியலாக இருக்குது உனக்கு என்ன வேணும் இப்போ வந்து புக்கு அவைலபிளாக இல்லை ஏன்னா இப்போ எல்லோருமே அந்த புக்கு தான் எடுத்து படிக்கிறாங்க மெட்டீரியல் தான் அவைலபிளாக இருக்குது புக்கு தான் உனக்கு வேணுமா புக்கு தான் வேணும் அப்படின்னா ஐ மீன் எப்படி சொல்கிறது உனக்கு அஞ்சு புக்கையும் நாங்கள் சேர்த்து தரமாட்டோம் புரியுதா இப்போ வந்து அஞ்சு புக்குன்னா அது எப்படி சொல்கிறது எல்லோரும் வந்து படிக்கணும் அதனால உனக்கு வந்து ஒரு புக்கு தான் தருவோம் ஐ மீன் ஒரு பாகம்தான் தருவோம் சரியா ஆ அது அவைலபிளாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு உன்கிட்டே லைப்ரரி கார்டு இருக்கா சரி சரி வெச்சிருக்க நல்ல பிள்ள லைப்ரரி கார்டுனா நீ அந்த புக் எடுத்து ரெண்டு வாரம் கழித்து வந்து திருப்பி கொடுக்கலாம் லைப்ரரி கார்டு இல்லைன்னா ரெண்டே நாளில் கொடுக்கணும் சரி புக்கு நான்லாம் எடுத்து கொடுக்க முடியாதும்மா எனக்கு வேலை இருக்குது நான் உனக்கு டேரக்க்ஷன் சொல்கிறேன் நீ போய் எடுத்துக்கோ ஆ இந்தாரு நேராக போ சரியா நேராக போனேன்னா வரலாற்று நாவல் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக அந்த ரூம் இருக்கும் அதில் வந்து டுவெல் பியில் ஓகேவா டுவெல் பி ரேக்கில் ரெண்டாவது செல்ஃப்பில் கல்கி புக்காக இருக்கும் அதில் வந்து உனக்கு தேவையான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புக்கு கிரீன் கலரில் இருக்கும் சரியா அதை பார்த்து எடுத்துட்டு வா எடுத்துட்டு அப்படியே ஓடிடாதே வந்து இஸ்யூ டேட் வாங்கிட்டு போகணும் சரியா போ பார்த்து போ ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு சரி கொடு உன் லைப்ரரி கார்டு கொடு ம் ஏ உன் பேர் என்ன விஜயா ம் சரி இரு வர்றேன் ம் வேறு புக்கை வெச்சிக்கோ ஆ இந்த புக்குக்கு எந்த டேமேஜ் ஆனாலோ இல்லை புக்கை தொலைச்சிட்டாலோ மொத்த ரெஸ்பான்ஸ்பிலிட்டி நீதான் தொலைச்சிட்டினாலும் டேமேஜுனாலும் நீதான் அமெளண்ட் பே பண்ணணும் ஏன்னா இந்த புக்கு தான் எல்லோருமே படிக்கணும் ஓகேவா இது நம்ம சொத்து புக் இல்லை காலேஜ் புக்கு லைப்ரரி புக்கு சரியா கேர்ஃபுல்லாக இருக்கணும் உனக்கு ஜூலை ரெண்டு தான் இஸ்யூ டேட்டு சரியா திருப்பி வந்து பத்திரமா கொடுத்துர்ணும்